இந்தியாவின் பிரபலமான விஞ்ஞானி வந்து எனக்கு பிடித்த விஞ்ஞானி வந்து ஏ டாக்டர் ஏபிஜெ அப்துல்கலாம் அவர் தான் அவர் வந்து ஒரு ஏழ்மைபட்ட குடும்பம் அவர் அவரோட சயின்ட்டிஸ்டில் அவர் வந்து ஃபஸ்ட்டடாக வந்தாங்க சயின்ட்டிஸ்டில் ஃபாஸ் ஆகி ஃபஸ்ட்டடாக வந்தாங்க அதே மாதிரி அவரோடய ஃபேமிலி எல்லாம் வந்து புவர் ஃபேமிலி ரொம்ப கஷ்டபடுற கஷ்டபடுற ஃபேமிலி அவரோடய நூல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்து நானும் கொஞ்சம் வளர்ந்துக்குணுனு ஆசை படுறன் அவர் வந்து இந்தியாவின் குடியரசு தலைவராக இருந்துருக்கார் ஏபிஜெ டாக்டர் எபிஜெ அப்துல்கலாம் அப்துல்கலாம் வந்து அவ அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்துகலாவோட அக்னி சிறகுகள் நூல்கள்லாம் எனக்கு படிக்க அவ்ளோ பிடிக்கும் எனக்கு அப்துல்கலாம் வந்து கல்வி கல்விக்குன் ஃபஸ்ட்டு யாருனு பார்த்தா டாக்டர் ஏபிஜெ அப்துல்கலாம் ஐயா அவர்கள் பிரபலமான விஞ்ஞானி யாருனு கேட்டால் எனக்கு பிடிச்ச டாக்டர் அப்துல்கலாம் சார் அவர் தான்